தர்மபுரி மாவட்டத்தில் என்னென்ன கல்வி இது இருக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்டி இந்த மாதிரி எழுதுறது சொல்லித் தர்றது க்ளாஸ் இருக்குது அப்புறம் போலீஸு ட்ரைனிங் கொடுக்குற வகுப்புகளும் இருக்காங்க எல்லாம் கட்டணத்தோட தான் அந்த மாதிரி வகுப்புகளும் இருக்குது தர்மபுரியில் பரதநாட்டிய வகுப்புகளும் இருக்குது அப்புறம் குழந்தைங்களுக்கான ட்யூஷன் சென்டர்ஸும் இருக்குது நுழைவுத்தேர்வுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் சரி போய் நாம் ஜாயின் பண்ணும் போது என்ட்ரென்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நம்மள எடுப்பாங்க அந்த மாதிரி என்ட்ரென்ஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க அரசு பள்ளியின் நிலை என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாதாங்க இருக்குது டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க சும்மா உக்காந்துக்குறாங்கலாம் எங்கள் பெண்ணும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஏன்னா வந்தால் சும்மா உக்காந்துன்னு என்ன அது அவங்களுடைய ரூம்ல உக்காந்துக்குறாங்கலாம் டீச்சர்ஸ் ரூமில் உக்காந்துக்குன்னு போய் பசங்களை புக்கெடுத்துன்னு வான்னு சொல்லி குறிச்சு கொடுத்து போய் இதை ப்ளாக் போர்டில் எழுதி போடு அதையே படிக்க சொல்லுன்னா எப்படி பசங்கள் படிப்பாங்க சொல்லுங்கள் அந்த நிலை வந்து தயவுசெஞ்சி மாறணும் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க நல்லா க்ளாஸ் ரூம்ஸ் வந்து விரிவாக்கணும் காம்ப்பௌண்ட்லேந்து எல்லாம் போட்டுத் தரணும் குழந்தைங்களுக்கு நல்ல உணவு உணவு சத்துணவு உணவு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சாப்பாடு நல்லாவே இல்லைங்களாம்மா பசங்கள் ஒரு ஒரு நாளும் ரொம்ப வேதனை மன உளைச்சலு நம்ம இல்லாத நிலமையில தான் நம்ம போய் கவர்மெண்ட் ஸ்கூல் சேத்துறோம் நம்மகிட்ட காசு பணம் எல்லாம் இருந்தால் நம்ம ஏங்க போய் சேர்க்கப் போறோம் நம்மளே போய் தனியார் ஸ்கூலில் சேர்த்து நம்ம புள்ளையை நல்லா பார்த்துக்க மாட்டோம் கவர்மெண்ட்டை நம்பி நம்ம பிள்ளைங்கள நம்ம அனுப்புறோம் அப்போ இன்னும் கொஞ்சம் விரிவாக எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து பார்த்து கண்காணிச்சி விரிவுப்படுத்தணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள்